கல்வி கடன் கல்வி கடன் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் நான் வந்து என்னோடைய சகோதரர் வந்து கல்வி கடன்னா வந்து மேற் படிப்பு படிச்சாங்க அவருடைய வந்து யூஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு அவங்க படிச்சாங்க மேல் படிப்புக்கு எம்சிஎ படிக்கணும் அப்படிங்கம்போது அவர்கிட்ட அந்தளவு அந்தளவுக்கு பண வசதி வந்து அந்த கால கட்டத்தில் இல்லை நான் எப்போ சொல்கிறேனா வந்து ஒரு இரண்டாயரத்து ஐந்து அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு வசதி இல்லை அதனால் கல்வி கடனில்தான் வந்து அவர் எம்சிஎ படிச்சாங்க இப்போ ஒரு நல்ல நிலமைல வந்து அவர் இருக்கார் நல்ல ஒரு மென் பொருள் பொறியாளராக வந்து இருக்கார் வெளி நாட்டில் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த கல்வி கடன் மூலியமாக அவர் படிச்சு திருப்பி அந்த கடனை வந்து அவர் நல்ல படியாக அடைச்சாரு அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவை மாணவர்களுக்கு வந்து இந்த கடன் எதெதுக்கோ நம்ம கடன் வாங்குறோம் கல்விக்கு கடன் வாங்கணுமா அப்படின் நினைக்காம கல்விக்காக கடன் வாங்கி படித்து திருப்பி அந்த கடனை நல்ல முறையில அடைச்சோம்னா இது நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து இனி வர சந்ததிகளுக்குமே வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு அவ்வளவுக்கவளவு ஒரு நல்ல பயனை வந்து கொடுக்கும் எனவே வந்து கல்வி கடனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும்